நான் வேலைக்கு போகிற டயத்தில் விட மற்ற நேரங்கள்ல வந்து நான் ஆடு வளர்க்குறேன் அதுக்கு கொல கட்டுறது அதுக்கு அரிசி போடுறது அதுக்கு சோறு பொங்கி அதுக்கு தீவனம் வந்து கம்மியாக வைக்கிறது அந்தமாதிரி புல் கொண்டு வந்து போடுறது இந்தமாதிரி இதுங்கள்லலாம் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்பறம் கோழி நாட்டு கோழி நாட்டு கோழி வளர்ப்புன்னு சொன்னோம்னால் நல்லா முட்டை வைக்கிறதையும் பத்துரூபா பதினஞ்சிரூபா அப்படின்றமாரி ஒரு முட்டையை வந்து வித்துறலாம் அதுவே ஒரு பத்து முட்டை பதினோரு முட்டைனு வச்சு இது பண்ணி அட அடைக்கு வைக்கிம்போது அது குஞ்சி பொரிக்கிறதுக்கு இருபத்தோர் நாள் ஆகும் அந்த இருபத்தி ஒரு நாளும் குஞ்சு பொறிச்சதுக்கு அப்பறம் அது வளர்ந்து அது இது பண்ணுறது அதை பாதுகாக்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அதை கொஞ்சம் வளருற வரைக்கும் நான் எங்க காமோண்டுக்குள்ளேயே வச்சிருப்பேன் அதுக்கப்பறமாகதான் ஒரு ஒரு நார்மலாக வந்ததுக்கு அப்பறமாக அதை வெளியில விடுறது இந்தமாதிரி பொழுதுபோக்கு வந்து பிடிக்கும் அப்பறம் கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது இந்தமாதிரி பொழுதுபோக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன்